ம் சொல்லுங்கம்மா ஆமாம் நீங்கள் யாரும்மா பேசுகிறது ஆ உங்கள் உங்கள் பேர் என்ன பேரும்மா ம் வயசு என்னம்மா ஆ பா சரி என்ன செய்தும்மா

அப்படியா தண்ணிர் நல்லா குடிங்க சத்து உள்ள பொருளாக நல்லா சாப்பிடுங்க கீரை அதெலாம் நல்லா சாப்பிடுங்க கீரை வகைகள் நல்லா சாப்பிடுங்க பழங்கள் நல்லா சாப்பிடுங்க தண்ணிர் நல்லா குடிங்க செல்லு அதிகமாக பார்க்காதீங்க டிவி அதிகமாக பார்க்காதீங்க சரிங்களா வேணி வேணுணா வலிக்கு வேணுணா வந்து ஒரு க்ளீன க்ளீனிக்கில் வந்து ஒரு ஊசி மட்டும் போட்டு போங்க நாளைக்கு வந்து ஒரு ஊசி மட்டும் போட்டுகிட்டு போங்க ஆ வேணுணா வந்து வா

வேணுணா நீங்கள் வந்து க்ளீனிக்கு வந்து ஒரு ஊசியை போடுங்க க்ளீனிக்கில் வேணுணா வந்து ஒரு ஊசியை போடுங்க நல்லா சத்து உள்ள பொருள் நல்லா சாப்பிடுங்க க்ளீனிக்கில் வந்து ஒரு ஊசியைப் போட்டு நீங்கள் அதுக்கப்பறம் நம்ம வே அதுக்கப்பறம் மறுபடி எதுவும் வலிக்கிறது எதுவும் ப்ராப்ளோனால் மறுபடி நம்ம ஏதாச்சு ஸ்கேனில் தான் எடுத்து பாக் பார்க்கலாம் இந்த வயசுக்கு வரது தான் நீங்கள் இந்த டிவி இந்த செல்லு நைட் நேரம் பார்க்கறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க சரிங்களா நல்லா சாப்பிடுங்க சத்து உள்ள பொருள் நல்லா சாப்பிடுங்க இந்த வயசில் வரது தான் எல்லாமே சரிங்களா

சரி க்ளீனிக்கில் வந்து ஒரு ஊசி மட்டும் போட்டுக்கோங்க நேரில் வாங்க சரிங்க ம் ம் சரிங்க